ஹலோ சிவா அப்பாதானே நான் அவங்க க்ளாஸ் மிஸ் பேசுகிறேன் ஆக்ஷுவலி அவங்க ரொம்ப வாமிட் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை இப்போது நாங்கள் ஹாட் வாட்டர் கொடுத்து படுக்க வெச்சுருக்கோம் நைட்டு என்ன சாப்பிட்டாங்க மதியம் ஐ மீன் மார்னிங் இப்ப மதியம் என்ன கொடுத்து அம்ச்சுருக்கீங்க ஓகே தோசை தான் கொடுத்துருக்கீங்ளா ஆக்ஷுவலி ரொம்ப வாமிட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக அவர்களுக்கு கொடுத்து அனுப்பாதீங்க லைக்கு ரசம் அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் அவங்க குட்டா ஃபீல் பண்ணுவாங்க யா இப்போது கொஞ்சம் பரவாயில்ல அகைன் நான் ஏதாவுதுனா இஷ்யூ ஆனுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் கொஞ்சம் நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுங்க அவர்களுக்கு

ஓகே நோ இஷ்யூஸ் நீங்கள் பாருங்கள் ஒர்க்கு ஒர்க்குன்னு சொல்லிகிட்டே போனிங்கன்னால் குழந்தைங்களா எப்படிங்க ஓகே நீங்கள் சொல்லுங்கள் ஃபுட்டு கொஞ்சம் பார்த்துக்கு கொடுக்க ஆரமியுங்க ஆ ஓகே நான் எதுனா இஷ்யூனால் திரும்பி கால் பண்ணுறேன் நீங்கள் வந்து அழைச்சிட்டு போங்க